நான் இப்போது ஒரு புராடக்ட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த புராடக்ட்டே எப்படி எவ்வளோ நாள் வந்து ஒழைக்கும் அதோட மேனுஃபேக்ச்சர் டேட்டு என்ன எக்ஸ்பயர் டேட் என்னென்னு பார்த்துதான் நான் வந்து ஒரு புராடக்ட்டுகிறது வாங்குவேன் அது நான் வாங்கி நான் யூஸ் பண்ணிணதுக்கு அப்புறம் அது நல்லா இருந்துச்சுனால் இன்னும் ஒரு அஞ்சு பேருக்கு சஜ்ஜஷன் பண்ணுவேன் அது போக அது எப்பவுமே நான் வாங்கிற புராடக்ட்டு எதாக இருந்தாலும் அது கண்டிப்பாக பாசிட்டிவ்வை தான் கொடுக்கும் எனக்கு இப்போ நீங்கள் ஃபேஸ் கிரீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஃபேஸ் கிரீம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரெண்டு நாளிலே நமக்கு தெரிஞ்சுரும் ஃபேஸ்ஸுகிறது எவ்வளோ க்ளோவ் ஆகுது எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுரும் அது தெரிஞ்சு மத்தவுங்க நம்மள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இது எங்கே வாங்கினீங்க இது எனக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அப்படினு உடனே நான் வந்து நான் எப்படி ஆடர் போட்டேனோ அதே மாதிரி அவங்களுக்கு நான் ஆடர் போட்டு வாங்கி கொடுத்துடுவேன் எனக்கு வந்து நான் வாங்கிற புராடக்ட்டு எல்லாமே பாசிட்டிவ் எக்ஸ்பிரியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நல்லவிதமாக தான் இருக்கும் எதுவுமே வந்து கெட்ட விதமாக இருக்காது